இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கனா அந்த கன்னடம் பேசுவார்கள்ல கர்நாடகத்திலந்து வந்த அந்த ஒக்லிக்கர்க்கே இருக்காங்க அவங்க பார்த்தின்னா ரெண்டு வகை இருப்பாங்க ஒன்று சிவன் வழிபாடு செய்வாங்க அசைவம் எடுத்துக்க மாட்டாங்க இன்னொருத்தர் பார்த்திங்னா சிவன் வழிபாடு செய்வாங்க ஆனால் அசைவம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க வீட்டு விசேஷம் கல்யாணமெல்லாம் பார்த்திங்கனா நம்ம இந்துக்கள் கல்யாணத்தை விட ரொம்ப வித்தியாசமாக மாறுப்பட்டு இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் இறப்பு அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் இறப்புனால் கண்டிப்பாக பாடியை வந்து படுக்கதான் வெச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் இறப்பு நடந்துச்சுனால் ஒரு சேரை போட்டு அ சேரில் உட்கார வெச்சு மாலை சந்தனம் எல்லாம் போட்டு உட்கார வெச்சுருவாங்க அப்படி தான் நடக்கும் அப்புறம் வந்து பாடி எடுத்துகிட்டு போகிறப்போ பார்த்திங்கனா அவங்க தயிர் மோரெலாம் கரைச்சி பாடி மேலே ஊற்றுவாங்க அந்த ஒரு விழா அது ஒரு சடங்கு மாதிரி அவங்க செய்வாங்க நம்ம வந்து அந்த சடங்கு கட்டாயம் நம்ம இந்துக்கள் வந்து அது செய்கிறது இல்லை அவங்க செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கனா இந்த இவங்க மலைவாழ் மக்களோட அவங்க விழாக்களெலாம் பார்த்திங்கனா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க கல்யாணத்தப்போது பார்த்திங்கனா பொண்ணு மாப்ளை பார்த்துக்கவே மாட்டாங்க பொண்ணு ஒரு பக்கம் இருக்கும் பையன் ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் பூவெல்லாம் வெச்சு பையனை பொண்ணெல்லாம் மறச்சுருவாங்க தாலி கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணை பார்க்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க உணவு முறையே வித்தியாசமாக இருக்கும் நம்ம உணவு முறை மாதிரி இருக்காது எப்பவும் ராகி களி அந்த குழம்பு கருவாட்டு குழம்பு அது அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நம்ம வந்து எப்பாவது ஒரு நாள் தான் அது சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்திங்கனா வித்தியாசமாக இருக்கும் நம்மளோட ஒப்பிடுற போது அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க வித்தியாசமான உடை உடுத்தியிருப்பாங்க பார்த்தாவே அவங்கள தெரிஞ்சுக்கலாம்